ஹலோ கேட்கல மேடம் கொஞ்சம் சௌண்டாக பேசுங்கள் ஆமாம் மேடம் வணக்கம் மேடம் நீங்கள் நீங்கள் எங்கேயிருந்து பேசுகிறிங்க மேடம் ஆ சொல்லுங்கள் மேடம் ஓகே மேடம் ஆ வாங்க மேடம் நம்ம ஸ்கூலில் அட்மிஷன் நடந்துட்டு தான் இருக்குது மேடம் ஆ நான் பிரின்ஸ்பால் தான் மேடம் பேசுகிறேன் ஆ டென்த்தில் என்ன மார்க் எடுத்துருக்குறாங்க மேடம் உங்கள் பொண்ணு சரிங்க மேடம் என்ன கோர்ஸ் எதிர் பார்க்குறீங்க நீங்கள் ஓகே மேடம் பியூர் சயின்ஸ் படிச்சால் நல்லா வேல்யூ தான் டாக்டராகலாம் ஆ சரிங்க மேடம் இப்போ பியூர் சயின்ஸ் குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயர ருபாய் கட்டுற மாதிரி வரும் மேடம் ஆமாம் மேடம் இல்லை மேடம் இப்போ அட்மிஷன்லாம் இன்னும் க்ளோஸ் ஆகாம போகிட்டுருக்கு அதான் அட்மிஷன் முடிந்த அப்புறம் வேணால் பார்க்கலாம் அதை பற்றி இது நீங்கள் மூணு டேர்மா கூட கட்டுற மாதிரி பார்க்கலாம் மேடம் ஆ ஆ ஹாஸ்டல் வசதியும் இருக்குது மேடம் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சினா டிஸ்கவுண்ட் பற்றி அப்புறம் கூட பேசலாம் மேடம் சரிங்க மேடம் நீங்கள் அது தாமனூர் சொன்னீங்கள் அது எங்கே இருக்குது மேடம் எந்த டிஸ்ட்ரிக்ட்யில் வருது சரிங்க மேடம் அப்படிங்களா இவ்வளோ தூரத்துலேருந்து ஃபோன் பண்ணிருக்கீங்கள் நம்ம ஸ்கூலை பற்றி யாரு மேடம் சொன்னா அவ்வளோ தூரத்தில் நோட்டீஸில் பார்த்தீங்களா இல்லை நாங்கள் விளம்பரப்படுத்துனோம் சரிங்க சரிங்க மேடம் நல்லது நல்லது சரிங்க மேடம் நீங்கள் நான் வந்து நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு வந்துருங்கள் மேடம் ஸ்கூல் ஆஃபிஸில் வந்து அட்மிஷன் ஃபார்ம்லாம் தருவாங்க வாங்கி ஃபில்லப் பண்ணுங்கள் ஃபில்லப் பண்ணிட்டு அட்மிஷன் பாக்ஸில் கொடுத்துட்டு போகிடுங்க ஆஃபிஸில் நாங்கள் கூப்புடுறப்ப வந்து கவுன்சிலிங்கில் கலந்துக்கோங்க மேடம் ஆ சரிங்க மேடம் ஃபீஸ்ஸில் வந்து நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணியே தரோம் நீங்கள் கேட்டேங்கிறதனால் ஆ சரிங்க மேடம் வேறு ஏதாவது நம்ம ஸ்கூலை பற்றி தெரிஞ்சிக்கிணுமா மேடம் நம்ம ஸ்கூலில் வந்து

ஆ சரிங்க மேடம் நம்ம ஸ்கூலில் வந்து போன வருடம் எல்லாருமே சென்டம் மேடம் ஆல் பாஸ்ஸு நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுருக்காங்க மேடம் அதனாலேயே அட்மிஷன்லாம் ரொம்ப வேகமாக போகின்னு இருக்குது அதனால் நீங்கள் யோசிக்காமல் நாளைக்கே வந்துட்டீங்கன்னால் உங்களுக்கு ஃபார்ம் கிடைக்கும் இல்லைனா அட்மிஷன் ஃபுல் ஆகிடுச்சின்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க நீங்கள் வேறு ரொம்ப தூரத்துலேருந்து ஃபோன் பண்ணிருக்கீங்கள் அதனால் தான் மேடம் சொல்கிறேன் சரிங்க மேடம்